தமிழ்நாட்டில் கலை வடிவமும் கைவினை சார்ந்த விஷயங்களும் நிறைய சிறிய லெவல்லிருந்து பெரிய அளவிலருந்து பெரிய அளவுவரைக்கும் இருக்குது இதில் ஓவியமென்னு எடுத்துக்க சொல்ல போனால் இப்போ ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட பெயிண்டிங் ஓவியத்தை வரைஞ்சி ஒரு இடத்தை ஒரு இடத்துல வச்சு பார்வையாளர்களை வர்றதை தாண்டி இப்போ ஒரு ஸ்கூல் மதில் சுவருல ஒரு காம்பவுண்ட் சுவருல அவங்க என்ன சொல்ல வராங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை ஓவியலா ஓவியமாக வரைய போகும்போது அவங்க அதிலருந்து அந்த ஒரு கலர் அட்ராக்டிவ்வாகி அவங்களை ஈர்த்து சில விஷயங்களை அந்த பிள்ளைங்கள் செய்கிறாங்க இப்போ சிற்பம் சொல்ல போனோம்னால் சிற்பம் வந்து இந்த பூம்புகாரில் கலை வடிவம் அவ்வளோ அச்சு அசலாக அப்படியே வந்து இந்த கண்ணோட விஷயங்கள் அழகாக செதுக்கி என்ன அந்த கதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு அந்த கதையை வந்து சிற்பமாக செ செதுக்கி அதோட கதையை அதில் கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் ஜவுளி ஜவுளி விஷயத்தை பார்க்க போகும்போது கையிலான நூலாடைகள் ஹேண்ட் லூம்ட் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ச புடவைகள் மட்டுமில்லாமல் மற்றது எல்லா ஆடைகளுமே இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மேலே போடுகிற ஓவர் கோட் கூட கையால் ஆனதை செய்கிறாங்க அதோட தன்மையும் அந்த அது சம்மந்தப்பட்டது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக அதோட விஷயங்களும் தெரிஞ்சு அதை இப் இப் இங்கே நம்மளைவிடவே வெளிநாட்டுகாரர்களும் அதை தெரிஞ்சு நிறைய வந்து அதை குறிப்பிட்டு கையாலாக கூடிய ஆடைகள் அதாவது ஹேண்ட் லூம் சாரீஸ் ஏ அவங்கவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க விஷயங்களை நிறைய வந்து வாங்கிட்டு அதை செய்கிறாங்க மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் வந்து மண்பாண்டங்களும் அது மாதிரி மண்ணில் செய்கிறது களிமண்ணில் செய்கிறது மரத்தில் செய்கிறது இப்போ களிமண்லேயும் பொம்மைகள் செய்கிறாங்க மரத்திலையும் மரப்பாச்சி பொம்மையென்னு சொல்லுவாங்க அந்த மரத்திலையும் யானை ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட ஒரு வரலாறை வந்து சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க அப்புறம் பொம்மைகள் தலையாட்டி பொம்மை இப்போ சொல்ல போகும் போனால் ஃபேமஸ் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அதில் ஆரம்பித்ததுதான் இந்த ம இந்த மரப்பாச்சி சம்பந்தப்பட்ட பொம்மை அதில் சொப்பு குழந்தைங்களுக்கு சொப்பிலருந்து நிறைய விஷயங்கள் அது மாதிரி நிறைய இருக்குது தமிழ்நாட்டில்